எங்கள் பண்டிகைகளுக்கு முஸ்லீம்ஸ்னாலே எல்லா பண்டிகைகளுக்கும் பிரியாணி தான் எல்லா பண்டிகைகளுக்கும் பிரியாணி கத்திரிக்காய் கட்டா ஜாமுன் கஸ்ட்டடு தால்கா பருப்பு மிட்டாய் ஃப்ரூட்ஸ் சாலெட்டு இந்த மாதிரி வகை வகையாக சமைப்போம் சில்லி சிக்கன் சிக்கன் கிரேவி ரொட்டி மட்டன் கோலா உருண்டை அந்த மாதிரி சமைப்போம் குஷ்க்கா குருமா சமைப்போம் அப்பறமேட்டுக்கு எல்லா வகை ஸ்வீட்ஸும் சேமியா ஜாமுன்னு எல்லா வகை ஸ்வீட்டும் செய்வோம் ஒவ்வொரு பண்டிகையும் எல்லா பண்டிகைக்கும் பிரியாணி ஸ்வீட்ஸ் மட்டும் வெரைட்டி வெரைட்டியாக செய்வோம்